எனக்கு புத்தகம் படிப்பது மிகவும் பிடிக்கும் அதை படிப்பதனால் வந்து நமக்கு மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் இருக்கும் புத்தகம் படிக்கிறதினால நாவல் வரலாறு திரில் ஒரு சில கவிதைகள் இப்படி வந்து நம்ம படிக்கையில் ரொம்ப மனதுக்கு அப்படியே சந்தோஷமாருக்கும் நான் சாப்பிடையில மதியம் சாப்பிட்டுட்டு தூங்க போகயில் எடுத்துக்கொண்டு படிப்பேன் ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து படித்துக்கிட்டுருப்பேன் படிச்சிட்ருக்கையிலையே தூங்கிடுவேன் ஒரு சில சமயங்களில் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் படிக்கையில் ரயில் பயணங்களில் பேருந்து பயணங்களில் செல்கையில் கட்டாயம் புத்தகம் எடுத்து செல்வேன் அப்போது வந்து நமக்கு அலுப்பு வந்து தெரியாது நம்ம போகயில் அந்த புத்தகம் படித்துக்கிட்டு இருக்கயில் நமக்கு எந்த ஒரு அலுப்பும் தெரியாது அதனால் கட்டாயம் நான் புத்தகம் வாங்கிட்டு தான் போவேன் எப்பவுமே அதிகமான தூரம் செல்கையிலேயே நான் புத்தகம் தான் மொதல்ல எடுத்து வச்சிக்குவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் எனக்கு வந்து என்னுடைய பொழுதுப்போக்கு அப்படினா என்னுடைய அது புத்தகம் படிக்கிறது மட்டும் தான் வாழ்க்கை வரலாறு சில பேருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கையில் ஒரு உணர்வு நமக்குள்ளே அப்படி ஒரு இதாயிருக்கும் எடுத்துக்காட்டு சொல்லனுனா அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறுலாம் ஒரு எவ்வளோ பெரிய இது நமக்கு அவ்வளோ ஒரு அவர் சொல்கிற கவிதையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு உணர்வு அப்படி ஒரு இதாயிருக்கும் அதனால் புத்தகம் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது நமக்கு வந்து டிவி ஃபோன் இதை விட புத்தகம் படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது அதை நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன்